ஆ சொல்லுங்க ஆ என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணுங்க அப்படிங்களா எத்தனை பேருக்கு வேணும் முப்பது பேருக்கா ஆ என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணும்ன்னு சொன்னிங்கன்னால் அதுக்கான ரேட் சொல்லுவேன் புரியல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்ன்னு சொன்னிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரியான ரேட் சொல்லுவேன் ஆப்பிள் வந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் போகுது ஆரஞ்ச் நூறு ரூபாய் போகுது சாத்துக்குடி வந்து அறுபது ரூபாய் போகுது வாழை பழம் ஒரு டசன் நாற்பது ரூபாய் போகுது உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்னு சொன்னிங்கன்னால் பீஸ் ரேட்டை கம்மிப் பண்ணித்தருவோம் ஆ சரிங்க ஆ ஆ சரி

ஆ ஐயாயிரம் ரூபாய் ஆகுது உங்களுக்கு எப்போ டேட் என்னெனு சொன்னிங்கன்னால் நாங்கள் அன்னிக்கி பேக் பண்ணிவிட்டு சொல்லுவோம் முன்னாடியே நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி சொல்லுங்க ஆ சரி நீங்கள் முன்னாடியே கால் பண்ணிங்கன்னால் நாங்கள் பேக் பண்ணி எந்த அட்ரஸ் சொல்கிறிங்களோ அங்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவோம் சரிங்க மேடம் உங்க அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணிவிடுங்க அந்த அட்ரெஸ்ஸுக்கு நாங்கள் அமுச்சு விட்டுறோம் ஆ சரிங்க சரி வச்சுருங்க